பொதுவாக மதிய உணவு வந்து சாம்பார் சாதம் ரசம் அப்பளம் அப்புறம் வடை இது மாதிரி தான் மோர் இது மாதிரிங்கறதெல்லாம் மதிய சாப்பாடாக செய்வோம் ஏன்னால் மோஸ்ட்லி சாப்பாடுன்னா நல்லது ஏன்னால் தோசைல்லாம் அவ்வளோக்கா நல்லாயிருக்காது மதிய டைமில் ஒரு மாதிரி இருக்கும் சாதம் சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் மோஸ்ட்லி மதியம் வந்து சாம்பார் சாதம் இதெல்லாம் செய்வோம் நைட்டுக்குன்னு பார்த்தால் நைட்டுக்கு தோசை சப்பாத்தி பூரி இது மாதிரி ஐட்டம் தான் சாப்பிட முடியும் ஏன்னால் நைட்டுக்கு டிஃபன் தான் நல்லாயிருக்கும் ஸோ டிஃபன் செய்கிறது மதியத்துக்கு சாதம் செய்கிறது இது இரண்டு தான் எப்போதும் ரெகுலராக செய்கிறது இப்படி தான் சாப்பிடுவோம் எப்பயாவது வேணால் சேன்ச்சாகும் மற்றபடி எப்பொழுதுமே இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவோம்